சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் மேம் சொல்லுங்கள் மேடம் இருக்கு இருக்கும்மா என்னம்மா என்ன புக்கு வேணும்மா இல்லை எல்லாம் இருக்குங்களா ஆ ஆ இப்போ என்ன வேணும் வேணும் உங்களுக்கு இப்போது பேனான்னா என்னன்ன பொருள் பஞ்சு மிஷினு சரி பஞ்சு மிஷின் வந்து ஒரு பீஸ் வந்து ஐம்பதுருவா பஞ்சு மெஷினா சரி அப்புறம் அடுத்ததும்மா காலண்டரு ஒரு பீஸு வந்து இரநூறுவா சரி அப்புறம்மா டிக்ஸனரி சரி ஆ ஆ

டிக்ஸனரி ஒவ்வொன்றும் ஒரு இதும்மா ஆமாம் ஐம்பதுருவா கொடும்மா பீஸ் வந்து ஒரு பீஸ் ரெண்டுருவா ஆ சரி போட்டு தர்றேம்மா சரி ஆ சரிம்மா எத்தனை பீஸு எத்தனை அந்த ஸ்கேலு வேணும்ங்களா ஸ்கேலு வேணுமா சரிம்மா

சரிம்மா ஆ சரிம்மா சரி போட்டுதான் சரிம்மா சரி சரி ஓகேம்மா

சரிம்மா நேரில் வரீங்களா யாராவது நான் அனுப்பவா நீங்கள் வரீங்களா ஆ சரிம்மா

சரிம்மா ஓகேம்மா தேங்க்யூ ஓகேம்மா ஆ தேங்க்யூம்மா தேங்க்யூ